இந்திய மருத்துவத் துறையில் பொதுவான பிரச்சனை என்னான்னா மக்கள்தொகை பெருக்கம் அதுக்குத் தகுந்த போல அரசு மருத்துவமனைகள் இல்லை புதுசாக எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டாலும் படுக்கை வசதிகளோ இல்லை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் அவ்வளாவாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா தனியாரில் இருக்கிற வசதிகள் இல்லை அது போக பெரும்பாலான மருந்துகள் மக்கள் மெடிக்கலேயே வாங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்டியே வந்து பெரிய பிரச்சனைன்னு போனாலும் மாதக் கணக்காக அவங்க பெட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க சில பெரிய மருத்துவமனைகளில் அவங்க வந்து அவங்கள வச்சி பாட நடத்த தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர வேற எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை மேலும் போலி மருந்துகள் அது எப்படி வருதுன்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாலும் அது தடுக்க பல வகையில் மு முயற்சி பண்ணாலும் தடுக்கிறதுக்கு முடியுறதில்ல அதனாலேயும் பல இறப்புகள்லாம் ஏற்படுது மேலும் பிறந்த குழந்தைகளை கடத்துகிறது சம்பவம் நாம அடிக்கடி சந்திக்கிறோம் அதுவும் மருத்துவமனைகள் தான் நடக்குது அப்போ மருத்துவத் துறையை சரியான பாதுகாப்பு வசதிகள் எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம் இதை மேம்படுத்தணும்னா உண்மையாக பிரைவேட் மருத்துவத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை குறைக்கணும் அரசு மருத்துவத்துறையை நவீனமாக்கணும் ஒரு மருத்துவத்துக்கு எந்த இடத்துக்கு போனால் மலான்னு கிளியர் ஆகுங்கிறத ஃபோனில் ஒரு ஆப்ஸ் மாதிரியே கொடுக்குலாம் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு வந்துச்சுனால் மக்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா ஜிப்மாரில் ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரு நோய்க்கு மருந்து இருக்குதுன்னா அவங்க அங்கே இருக்குதுன்னு தெரியாமயே கோயம்புத்தூர்லியே சுற்றிட்டு இருப்பாங்க அதிகபட்சமாக பெருந்துறையில் இருக்கிற டிபி ஹாஸ்பிட்டல் அது டாக்டர் அப்துல்கலாம் திறந்து வச்சது அந்த ஹாஸ்பிட்டலில் கேன்சருக்கு முதற்கொண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு அது ந கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி ஏன்னா அங்கேங்க அந்தந்த மாவட்டத் தலைநகரில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு தான் முதல்ல தேடி போகிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவமனை தெரியாது அதபோலத்தான் நிறைய மருத்துவமனைகள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை அது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா சினிமாவில் கீழ்பாக்கன்னு சொன்னால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு பெயர் வாங்கிருக்குது அத போல நவீனமாகணும் எல்லாம் மருத்துவமனைகளும்